ஒரே உணவு ஆரம்பத்தில் இருந்துனு எடுத்துகிட்டேனா பருப்பு எங்கள் வீட்டில் அதிகமாக செய்வோம் அது தான் எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரெட் என்ன ஒரு நாளைக்கு முருங்கக்காய் போட்டு செய்வோம் ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் ஒரு நாளைக்கு கேரட் பீன்ஸ் கூட போடுவோம் நல்லா இருக்கும் அந்த இதுது அந்த கொழம்புனால் அது வந்து சத்தாகவும் இருக்குது முருங்கக்கீரையில் வந்து துவரம்பருப்பு போட்டு செஞ் செய்வோம் ச ந ம பருப்பு குழம்புலா செஞ்சுருக்கேன் அது வந்து எங்களுக்கு சாப்புட்ணுன்னு தோணுது அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு